ஹலோ ஆ வணக்கம் சார் சொல்லுங்க ஆமாம் சார் நான் கைடாக தான் இருக்கேன் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக கைடாக ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் சார் சொல்லுங்க பாம்பாட்டி சித்தர் கோயில் ஆமாம் சார் இங்கே ஒரு நல்ல ஃபேமஸ்ஸான கோயில் சிவகங்கையில் ஆ சரி ஆ சரி சரி என்னைக்கு வரீங்க சார் இந்த வாரத்தில் வரீங்களா சரி சரி ஆ

ஏற்பாடு பண்ணணும் ஓ ஓகே சார் நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு அந்த எத்தனி பேர் எந்த இடத்துக்கு வரீங்கங்கிறதை எங்கள் கிட்டே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் பத்து பேர் அழகாக அங்கே வந்து காலையில் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய்விட்டு வராகி அம்மன் கோயில் அங்கே நல்லாயிருக்கும் அது அங்கே சாமி கும்பிட்டிங்கன்னா நினைச்ச காரியம் கை கூடும் இந்த திருமண தடைகள் இருந்தானாலும் அது விலகும் குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் அதுவும் அந்த வராகி சித்தர் கோயிலில் வந்து நினைச்சது நிறைவேறும் நல்ல ஃபேமஸ்ஸான கோயில் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னால் மற்ற விஷயங்கள் பற்றி அந்த கோயிலை பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன் அதே மாதிரி பாம்பாட்டி சித்தரையும் வந்து அவரோட அருள் வாக்கு நல்லாயிருக்கும் அது அந்த கோயில் அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலேயே நிறையா அந்த இது எல்லாம் வாக்கு சொல்கிறவங்கல்லாம் இருக்காங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இருந்த டைம் இருந்ததுனால் அதில் ஸ்பென்ட் பண்ணலாம் அதனால் நீங்கள் பத்து பேர் அவசியம் வந்துடுங்க தாராளமாக உங்களுக்கு நான் நல்லா இங்கிலிஷ்லேயும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தமிழ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரெண்டு பேருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும் அதனால இங்கிலிஷில் இங்கிலிஷ்சு வேணுங்கன்னால் இங்கிலிஷ்லேயும் நாங்கள் உங்களுக்கு ரெண்டும் கைட் பண்ணுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஆமாம் நல்ல ரூமு நான் பார்த்துறேன் நல்ல ஹோட்டலு உங்களுக்கு மத்தியானம் மார்னிங்கில் ஒரு பாம்பாட்டி சித்தரும் ஈவினிங்கில் வராகி கோயிலும் போய்விட்டு வந்துடலாம் நடுவில் உங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து நல்ல அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது ஃபேமஸ்ஸான ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலேயே உங்களுக்கு பத்து பேருக்கும் சாப்பாட்டுக்கு நான் முன்னாடியே அட்வான்ஸாக கொஞ்சம் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டோன்னா அவங்க ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க ஓகே ஓ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ம்